தமிழை வந்து தே கூத்தாட்டம் தெருக்கூத்து மாதிரி போட்டு தமிழை வந்து இந்தமாதிரி தமிழை நல்லா பேசி கூத்தாடி செய்கிறாங்க நாடகம் போடுவாங்க திருவிழா காலத்தில் தமிழ் நாடகம் சொல்லி வரலாறு நாடகமெல்லாம் போட்டு தமிழ் கலாச்சாரத்தை இது பண்ணுறாங்கோ அதுபோல பொம்மலாட்டம் இந்தமாதிரி எல்லாம் பண்ணி தமிழை எப்படி வளர்க்கணும் அந்தமாதிரி எல்லாம் வளர்த்து இது பண்ணுறாங்கோ பிள்ளைங்களுக்கும் அதேமாதிரி பாரதியார் வேஷம் காந்தி அடிகள் வேஷமெல்லாம் போட்டு தமிழை எப்படி காப்பாற்றணுமோ கொழந்தைகள ஸ்கூல் கொழந்தைகளுக்கு முதலாது ஒவ்வொரு விழாவுக்கும் ஸ்கூல் கொழந்தைக அந்தமாதிரி வேஷமெல்லாம் போட்டு அவர்களுக்கு பாரதமாதா வேஷம் இந்தமாதிரி போட்டு தமிழ் கலாச்சாரத்தை பெருக்கறாங்கோ எங்கள் வீட்ல வந்து தமிழை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வேறு மொழிக்கார மொழியும் பேசறக்குள்ள தமிழ் நல்லா பேசணும் அப்படின்ட்டு கொழந்தைகளுக்கு முதல்ல எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்கோ